நான் வந்து எங்கள் ஊரில் ஒரு சின்ன மருத்துவமனை தான் இருக்குது இருந்தாலும் அது பெருசாக டெவலப் ஆனால் நல்லா இருக்கேன் நினைக்குறேன் ஏன்னா அது வந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இல்லை அது ஒரு சின்ன மருத்துவமனையா சின்ன ஒரு ஃபீவர் வந்தால் மட்டும் அது பார்க்க கூடிய மருத்துவமனையாக இருக்குது அதனால அது கொஞ்சம் பெரிய டெவலப் ஆனால் ஒரு ஸ்கேன் வசதி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுனா ரொம்ப நல்லா இருக்கும் பெரியவங்க இளைய வயசு முதல் முதிய முதியோர் வரை இளைஞர் முதல் முதியோர் வரை பெறு பெறக்கூடிய ஒரு நல்ல மருத்துவமனையாக இருந்துச்சுனா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எல்லோருக்கும் பயன்தரக்கூடியதாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா நாங்கள் எங்கள் ஊர் பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் பக்கத்துக்கு ஊர் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே பெறக்கூடிய நல்ல ஹாஸ்பிட்டலாகவும் மற்றவங்களுக்கு உதவுகிற மாதிரி இருக்கிற ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுனா ரொம்ப நல்லாவே இருக்கும் மக்களுக்கு என்னோடய கிராமத்துக்கு ஒரு நல்ல சேவையை நானும் செய்யணுன்னு நினைக்குறேன் அதுக்கு அதனால தான் வந்து நான் வந்து இந்த மருத்துவமனை இன்னும் பெருசாக டெவலப் ஆனால் நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து நினைக்குறேன் அதனால கொஞ்சம் பெரிய மருத்துவமனையாக இருந்துச்சுனா எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதனால ஒரு நல்ல மருத்துவமனை இருக்குது இருந்தாலும் அதை கொஞ்சம் பெரிய மருத்துவமனையாகவும் எல்லாரும் அணுகக்கூடிய மருத்துவமனையாகவும் செய்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தான் எனது ஊருக்கேற்ற சேவை பெறுவதற்கு ஒரு வறுமையாக இருக்குது அந்த வறுமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள்